இப்போது என்னை பற்றி நானே சொல்லப் போகிறேன் நான் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்தேன் டுவெல்த்துலேயும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண் எடுத்தேன் நான் என்ன குரூப் எடுத்து படித்தேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சையின்ஸ் எடுத்து படித்தேன் அடுத்தது காலேஜ் வந்துவிட்டு அழகப்பா கவுர்மண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சையின்ஸ் காலேஜில் வந்து படித்தேன் பிபிஏ டிப்பார்ட்மெண்ட் எடுத்து படித்தேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எம்பிஏ படித்தேன் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து படித்தேன் எனக்கு வந்து படிக்கும் போதிலேருந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்கூல் டையத்துலேயும் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவலெல்லாம் கப்புகள்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் பட் எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்தான் ஆசை பட் ஃபேமிலியில் வந்து என்னை வந்து அலோவ் பண்ணாததுனால நான் போலீஸ் ஆகலை இப்பைக்கின்னு எம்பிஏ தான் படிச்சுட்ருக்கேன் எனக்கு வந்து எப்படின்னா இப்போது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அடையணுங்கிறதுதான் குறிக்கோளாக இருக்கும் இப்போது ஒரு இலக்கை நோக்கி நம்ம செல்றோம்னா அந்த இலக்கில் வந்து இப்போது ஒரு இப்போ ரன்னிங் போகிறேன் அப்படின்னா நான் அதை வந்து ஃபஸ்ட்டு நான்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு ஜெயித்து ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு நான் நிறையா ப்ரைஸெல்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா பேசுவது ரொம்ப பிடிக்கும் பேச்சுப்போட்டி நான் ஸ்கூல்லேருந்தே சிக்ஸ்த்துலேருந்தே நான் என்னென்னா பேச்சுப்போட்டில்லாம் ரொம்ப நல்லா போய் பேசுவேன் ஸ்பீச்சில் எனக்கு பிடிச்ச ஸ்பீச்சில் இங்கிலீஷ் ஸ்பீச்சே பிடிக்காது எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா பிடிக்காது இங்கிலீஷ் பேசினா நான் அதனால இங்கே பேசலை எனக்கு பிடிச்சது தமிழ் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவல்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தாலும் நம்ம இலக்கு எதோ அதை நோக்கி மட்டும்தான் படித்தோமுன்னா நம்ம முன்னேற முடியும் இப்போது எப்படி அப்படின்னா கேர்ள்ஸ் அப்படின்னா அதுகளுக்கு எதுக்கு கேர்ள்ஸ்லாம் எதுக்கு படித்து என்ன பண்ண போகுதுங்க அப்படிங்கிற இடத்துல இருந்த எங்கள் கிராமத்தில் நான்தான் ஃபஸ்ட்டு மார்க்கு டென்த் அண்ட் டுவெல்த்தில் எடுத்து எங்கள் கிராமத்திற்கே முன்மாதிரியாக உள்ளேன் நான் இருக்க நான் வந்து வசிக்கிறது வந்து சின்ன ஒரு கிராமம் கூட சொல்ல முடியாது ஒரு குக்கிராமம்தான் சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில்தான் நான் வசித்துக்கிட்ருக்கேன் அந்த கிராமத்தில் எப்படி பார்ப்பாங்கனா இப்போ கேர்ள்ஸ்லாம் நீங்கள் பொம்பளை பிள்ளைய படித்து என்ன பண்ண போகறீங்க அப்படின்னு சொல்ல சொன்ன அந்த கிராமத்தில் டென்த்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து இன்னும் என் மார்க் வந்து யாரும் எங்கள் ஊரில் எடுக்க முடியாமல் இருக்காங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் அதேமாதிரி நான்தான் ஃபஸ்ட்டு மார்க்கு என் பெற்றோருக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா என் பெற்றோருக்கு ஒரு நல்ல மிகச் சிறந்த மகளாக நான் வந்து கருதிக்கொடுத்து நல்ல என்னுடைய மார்க் ஸ்கோர் பண்ணதால் நான் எங்கள் ஊருக்கே வந்து ஒரு பெருமையை சேர்த்திருக்கேன் என்னுடைய மார்க் இன்னும் எங்கள் ஊரில் யாரும் எடுக்கலை ஸோ என்ன அப்படின்னா கேர்ள்ஸுங்கிறதை வந்து படிக்க யாரும் தடை செய்யக்கூடாது ஓகேவா படி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலம் போய் இப்போ அடுப்பையே கண்டுப்பிடிக்கும் அளவிற்கு இந்த பெண்கள் திகழ்ந்துள்ளனர் அதையே எல்லோருமே குறிக்கோளாக வச்சு செயல்பட வேண்டும்